ரெண்டு ஆறு ரெண்டாயரத்து மூணு நாலு அஞ்சு ரெண்டாயரத்து நாலு மூணு ஆறு ரெண்டாயரத்து எட்டு அஞ்சி நாலு ரெண்டாயரத்து பத்து பத்து பத்து ரெண்டாயரத்து பதினெட்டு